தமிழ்நாட்டில் அப்போ இருக்கற மதங்கள் வேறுப்பாடுக்கும் இப்போ இருக்கற மதங்கள் ஒற்றுமையும் ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு ஒருத்தவங்களோடய மதத்தை வந்து எல்லோருமே மதிக்கிறாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்கவுங்க அன்பாலும் நட்பாலும் எல்லாமே இன்றைக்கு வந்து ஒன்றாக இணைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஹிந்துவோடய ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும் போது மீதி இருக்கற மதத்தோடையும் ஒன்றா கலந்து அவங்களோடய வாழ்த்துக்களையும் ப உணவுங்களையும் பகிர்ந்து அன்பாக இருக்காங்க அதே மாதிரி தான் முஸ்லீம்ஸும் அவங்களோடய பக்ரீத் ரம்ஸான் அது மாதிரிலாம் வரும் போது பிரியாணியை கொடுத்து பரந்த மனசோடய அவங்க வந்து அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்டீன் தான் கிறிஸ்டின்ஸும் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அந்த மாதிரிலாம் வரும் போது அவங்களோடய இனிப்பு கொடுத்து மற்ற மாதங்கள்லேயுமே வந்து நட்போடய பழகிட்டு இருக்காங்க எல்லாமே ஒன்றாக ஒன்றிணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ங்களையும் அம் மீதி மதத்தில் சேர்ந்தவங்களையும் வந்து கூப்பிட்டு அவங்களும் வந்து பங்கு ப பங்கு இது பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து மதங்களோடய ஒற்றுமையை தான் நம்ம இப்போ அதிக அளவு பார்த்துட்டு இருக்கோம் ஒருவொருத்தவங்களோடய மதத்தையும் ஒரு மரியாதையாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அன்பாக இது பண்ணுறாங்க மோதலும் எதுவும் இல்லாமல் அன்பை மட்டுமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கற மதத்தில் இருக்கவங்க எல்லோருமே